இப்போ இப்போ இந்த நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தமிழ்மொழியை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சரியாகதான் இருக்கு ஆனால் காலப்போக்கில் தமிழோட அழிவு ரொம்ப கம்மியாயிட்டு வருது ரொம்ப அதிகமாக ஆயிகிட்டு வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏடிஎம்மை எடுத்துக்கலாம் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இந்த ஆர்டரில் இருக்கும் நம்ம யாருமே தமிழ டச் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்குதான் இங்கிலீஷ் தெரியுதுல்லை நம்ம இங்கிலீஷ்லையே பண்ணிக்குவோம் அப்படின்ற இதில் ஆனால் நம்ம முறையாக ப நம்ம தமிழைதான் பயன்படுத்தனும் ஏன்னா தமிழை பயன்படுத்துனோம்னாதான் நம்ம நாட்டில் தமிழ் எத்தனை பேர் தமிழ் வருஷ க லாஸ்டில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க அந்த லிஸ்ட் எடுக்கும் போது ஓ இத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம தமிழை வந்து இந்த ஏடிஎம்மில் இருந்து எடுக்க கூடாது எடுத்தா அது நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்றதை விட நம்ம தமிழ் அழியும் நிலைக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு இப்போ எல்லாரும் எனக்கு ஐயம் ஐயம் ஒன்லி இங்கிலீஷ் ஐயம் ஒன்லி இங்கிலிஷ் அப்படிங்குறாங்க ஆனா அப்படி கிடையாது நம்ம தமிழோட நம்ம தமிழோட பெருமை எவ்வளவோ இருக்கு எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்த பூமி எத்தனையோ மன்னர்கள் இருந்த பூமி அந்தமாதிரிலாம் எவ்வளவோ இருக்கு நம்ம தமிழை எப்போவுமே நம்ம இழிவுப்படுத்தவே கூடாது அந்த தமிழ்ன்ற ஒரு வார்த்தையில் அவ்வளோ ஒரு பெருமையும் ஒரு ஒரு எதாவது இதுவும் இருக்கு அதான் சொல்ல வரேன் நான் எதிர்காலத்தில் என்னைய பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ்தான் பேசணும் அதிகளவு ஆங்கிலத்தை யூ பயன்படுத்த கூடாது அப்படின்றமாதிரி நான் நினைக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தமிழ் தமிழ்மொழிக்கே ஒரு தனிப்பெருமை இருக்கு அது தமிழில் இது பண்ணலாம் அவ்வளோ ஒரு அழகழகான செய்திகள் இருக்கு இந்த அந்தகாலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க திருக்குறள்லாம் நம்மளால் இத்தனாவது குறள் இந்த விசயத்துக்கு இந்த குறள் அப்படின்னு திருவள்ளுவர் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறள அவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு எழுதி வச்சிவிட்டு போயிருக்கார் அப்படி இருக்கும் போது நம்ம தமிழை நம்ம இழிவுப்படுத்த கூடாது இல்லையா இலக்கண குறிப்பு அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் பாடல்கள் வரிசைகள் இந்தமாதிரி தமிழில் எவ்வளவோ இருக்கு அதான் நான் சொல்ல வரேன் தமிழில் நம்ப எந்த இடத்துலயுமே இழிவுப்படுத்த கூடாது எதிர்காலத்துலையும் சீ தமிழா அப்படின்ற வார்த்தை நம்ம வாய்லருந்து வந்துவிடவே கூடாது தமிழ் தமிழ் தமிழ் பாரதிதாசன் அதான் ஒரு விசயத்தில் சொல்லிருப்பார் தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் என் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லுவார் அதான் சொல்ல வரேன் தமிழ் தான்

தமிழ் எப்பொழுதுமே நம்ம இழிவுப்படுத்தவே கூடாது